ரெண்டு ஆறு ஆயிரத்தொள்ளாயிரத்தி ஐம்பது பதினஞ்சு ரெண்டு ஆயிரத்தொள்ளாயிரத்தி எழுபது ஒம்பது பன்னெண்டு ஆயிரத்தொள்ளாயிரத்தி எழுபது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு பதினாலு ரெண்டு இருபது இருபத்தி நாலு